கடந்த ஒரு வருடத்தில் மறக்க முடியாத நிகழ்வுன்னு பார்த்திங்கன்னா நான் பணிபுரியும் அலுவலகத்தில் புதிதாக ஒன்றை கண்டுபிடித்தேன் அதில் எனக்கு மிகச்சிறந்த பாராட்டு கிடைத்தது அந்த அந்த நாள் வந்து மறக்க முடியாது அந்த நாள் வந்து அனைத்து கல்லூரி தாளாளர்கள் துறை அதிகாரிகள் அனைவருமே வந்து பாராட்டு தெரிவித்தாங்க ஏன்னால் அலுவலகத்தில் வந்து தொடர்ந்து ஒரு வேலையை செய்து கொண்டே இருப்பதை விட புதிதாக ஒன்றை கண்டுபிடித்தோம்னா அதுதான் நமக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதில் நாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படி நான் வந்து புதிதாக பணிபுரியும் இடத்தில் ஒரு புது சிந்தனையோடு புதுசாக தொழில்நுட்பம் ஒன்றை வந்து நான் வந்து தயார் பண்ணி அது வந்து கண்டுபிடிச்சேன் அதில் வந்து அவங்கக்கிட்ட நான் செஞ்சு காட்டும்போதும் கூட ஒரு பயம் இருந்தது இது வந்து எந்தளவுக்கு வந்து பெரியளவில் வரும் அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டிருந்தேன் அப்போ வந்து கல்லூரி தாளாளர் துறை அலுவலர்கள் மேலதிகாரிகள் மற்றும் என்னுடன் பயணித்தவர்கள் எல்லோர் முன்னாடியும் அதை செஞ்சு காட்டும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் அதை அது வந்து எல்லாரும் பாராட்டு தெரிவித்தாங்க செய்யும் அதாவது லேப் டெக்னீஷியனாக இருக்கேன் அது வந்து டெக்னிக்கல் ஒர்க் எனக்கு தெரியும் அதில் வந்து புதுசாக ஒன்று புதுமைய கொண்டு வரணும்ங்கிறதுக்காக நான் கண்டுபிடிச்சேன் அந்த கண்டுபிடிப்பு வந்து அனைத்து துறையினிடம் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது அந்த நாள் மறக்க முடியாது இந்த இது கடந்த ஒரு வருடத்தில் நடந்த இந்த நிகழ்வு வந்து எனக்கு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அதில் வந்து நான் அதனால் வந்து கல்லூரி படிக்கும் மாணவர்களுடன் நான் அதை வந்து நான் ஒவ்வொரு ஆண்டு மாணவரிடம் அதை விரிவாக எடுத்துரைப்பேன் அந்த கண்டுபிடிப்பை எடுத்துரைப்பேன் அவர்கள் ஆச்சரியமாக அதைப் பார்ப்பார்கள் அதனால் வந்து எனக்கு அது அது வந்து மிகவும் பிடித்தமான ஒரு நிகழ்வு கடந்த ஒரு வருடத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வு